என் ஸ்கூல் லைஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்ச சுபாவம் கொண்டவன் ஸோ அண்ணன் ஃபேமிலி கொஞ்சம் நல்லா அண்ணன் கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவார் ஸோ அதை பீட் பண்ணணுன்னால் கொஞ்சம் கஷ்டம்லை ஸோ அதேபோல கூச்சமும் கொஞ்சம் அதிகம் ஸ்கூலில் அவ்வளோவா கிடையாது காலேஜ்க்கு போயிதான் சுயமாக யோசிக்க ஸோ எனக்கு பிடிச்சா மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு காலேஜ் போயிதான் நான் என்னோடய டான்ஸ் கொஞ்சம் ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன்